ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு நாலு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஒம்போது லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து